ஹலோ குட்மார்னிங் டீச்சர் நான் ஆண்டோனி அம்மா பேசுகிறேன் இன்னைக்கு அவனுக்கு ஸ்கூலுக்கு வர முடியாது டீச்சர் உடம்புக்கு சரி இல்லை காய்ச்சலு ஆமாம் அதனால் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துருக்கான் நாளைக்கு வ வந்துருவான் நாளைக்கு வந்துருவான் ஆ அவன் லீவ் லெட்ரு அவன் தான் கொண்டு வரணுமா இல்லை நான் கூட வரணுமா ஆ நல்லா படிக்கானா டீச்சர் ஆ ஆ இங்கேயும் அப்படிதான் இருக்கான் கொஞ்சம் பேச மாட்டுதான் சேட்டை ரொம்ப பண்ணு தான் பார்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து சத்தம் போட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க டீச்சர் ஆ டியூஷன் எல்லாம் போகல டீச்சர் சும்மா வீட்ல தான் இருந்து படிக்கான்

டியூஷனுக்கு அனுப்புறதுக்கு இங்கே ஒன்று வசதி இல்லை அதனால தான் டியூஷன் அனுப்பாமல் கொள்ளாமல் இருக்கு ஆமாம் ஆ அதான் டியூஷனுக்கு விட்றக்கு நம்ம இடமும் இங்கே அவ்வளோக்கா இல்லை இது கிராமம் பார்த்திங்களா அதனால் இந்த டியூஷனுக்கும் விடல வீட்ல தான் இருக்கான் ஆனால் என்ன இப்போ ஒரு புக் எடுப்பான் கொஞ்சம் நேரம் படிக்கான் அந்தான வச்சிட்டு போயிடுறான் பார்த்துக்கங்க எங்கே விளாட போயிடுறான்

ஆமாம் அதான் இந்த லீவ் இந்த நாளைக்கு இப்போ ஆமாம் நாளைக்கு பரிட்சை வேறு இருக்கல்ல ராத்திரிலருந்து இப்போ படிச்சிட்டியா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கங்க ஆமாம் விளாட்டு ஒரே விளாட்டு என்ன விளாட்டு அது என்னக்கா பண்ணுறான் பார்த்துக்கங்க ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் சரிங்கம்மா சரி ஆ ஆ ஆ ஆ சரி சரி நானும் சத்தம் போட்டுருக்கேன் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவனை என்ன ஆமாம் ஆ சரி அப்போ நாளைக்கு அவன் லீவ் லெட்ரு எழுதி கொண்டுகிட்டு வருவான் ஆ ஆ சரி மேடம் ஆ ஆ

ஆ சரிங்க சரிங்க மேடம் சரிங்க ஆ சரிங்க வைங்க ஆ சரி